எனக்கு வந்து பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் நானாகவே சின்ன வயசுலேருந்து பாட்டு புக்கலாம் வாங்கி வெச்சுக்கிட்டு தானாகவே பாடிகிட்டுருப்பேன் பாடி கற்றுக்குவேன் அப்படி தான் பாடி பாடி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன் இப்போ அதை விட நமக்கு பெரிய நிறைய வாய்ப்புகள் கிடச்சிருக்கு நம்ம டிவி மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரேடியோ மூலமாக அவங்க பாடுகிறத நெளிவு சுளிவோட எப்படி பாடுகிறாங்கனு தெரிஞ்சுக்கலாம் இன்டர்நெட்டில் பார்க்கலாம் யூட்யூப்பில் பார்க்கலாம் எல்லா வசதிகளும் இப்போ அதிகமாக வந்துருச்சு நம்மளுக்கு அதனால் இன்னுமும் எனக்கு அந்த பாடணுங்கிற ஆசையினால் நான் இதெலாம் பார்த்து என்ன நானே எனக்கு ட்ரெய்னிங் கொடுத்துகிட்டு நானே பயிற்சி எடுத்து நான் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக பாட கற்றுக்கிட்டேன்